தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஆறு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது எண்நூறு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது